ஹலோ ஹலோ எனக்கு ட்ரெஸ்ஸு டக் டக் பிடிக்கணும் எப்படி பிடிச்சா நல்லாயிருக்கும்க்கா கழுத்துல டக் பிடிக்கணும் டாப்புதாங்க்கா ஆமாம் சைட் பிடிக்கணும் முக்கால் இன்ச்சிங்கக்கா இப்போ அஞ்சு டாப் இருக்குதுங்கக்கா ம் கையும் டக் பிடிக்கணும் ஹிப்பு ஹிப்பு கிட்டேயும் டப் டக் பிடிக்கணுங்க்கா ஓகே ஓகேங்க்கா இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காட்டன் டாப்தாங்க்கா காட்டன் டாப்புக்கு முப்பது ருபாய் வாங்குகிறீங்களா சரி ஓகேங்க்கா ஃபுல் டாப்தாங்கக்கா எத் எத்தனை நாளுக்குள்ள தருவீங்கக்கா நான் இன்றைக்கி கொண்டு வந்து தருவேன்க்கா ம் கொஞ்சம் நல்லா டக் பிடிங்கக்கா ம் அள ஆ சரிங்கக்கா அளவு சுடிதார் எடுத்துகிட்டு வந்துடுறேன் நீங்கள் டக் பிடிச்சிடுங்கக்கா ஒரு அஞ்சு சுடிதார் இருக்குது ஒரு ரெண்டு நாளில் கொடுத்துடுவிங்கதானக்கா காலரெலாம் இல்லைக்கா ம் காலர் இல்லை ம் கொண்டு வரேன்க்கா ஒரு டூ டேஸில் கொடுத்துடுங்கக்கா அக்கா இன்றைக்கி ஈவினிங் கொண்டு வரேன்க்கா சரி ஓகேங்கக்கா இன்றைக்கி கொண்டு வந்து தரேன் நீங்கள் வந்துட்டு ஒரு டூ டேஸ்சில் கொடுத்துடுங்கக்கா எனக்கு சரிங்கக்கா அமௌண்ட்டு தைச்சோன்ன கொடுக்கணுமா இல்லை இப்போவே கொடுத்துடணுமாக்கா ஆ சரி ஓகே ஓகேங்க்கா தேங்க்ஸ்க்கா